இப்போ கோழி வளர்க்குறது வந்து நம்ப வந்து எப்படி வளர்க்கனுனா இப்போ வந்து ஒரு நல்ல தரமான கோழியை வந்து நம்ப வளர்க்குனுனா முட்டைலந்து வெளியே வந்து ஒரு அஞ்சுநாள் டூ பத்து நாளில் ஒரு டோசு ஒன்று போடனும் அதற்கப்றோம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டோசு ஆறு மாசத்துக்கு ஒரு டோசுனுருக்கு இந்த மேரி போட்டு நம்ப வளர்த்தோன்னா கோழி வந்து நல்லா ஒரு கட்டுமஸ்த்தோட நல்லா வளரும் வளந்தால் நல்ல இப்போலான் வந்து பாய்லர் கோழியை வந்து ஊசி போட்டு வளர்க்குறாங்க நம்ப அப்படி ஒன்று பண்ண தேவைல்ல இயற்கை மூலமாகவே வளர்க்கலாம் இயற்கை மூலையமானா நம்ப சோற்று கற்றாழ சோற்று கற்றாழ அதற்கப்பறோம் மஞ்சள் பூண்டு அதெலான் போட்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஓர்டி வாங்கிங்க மாரி குடற் குடற்புழு நீக்கம் அந்த மேரி பண்ணின்னு வரத்தாலே நல்ல நல்ல ஒரு இதுவாக வளர்க்கலாம் நல்ல கட்டுமஸ்த்தாக வளர்க்குலான் அப்புறோம் வந்து அடுத்து வந்து கோழி வளர்ப்புனால கோழி வளர்ப்பதற்கான விவசாயிங்கள்லாம் வந்து சுற்றுப்புற விவசாயிகளுக்கு வந்து பாதிப்படைகிறதுன்னா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு கோழி வளர்க்குறதுனால கோழி வளர்க்குறதுக்கு ரெண்டு முறருக்கு ஒன்று கூண்டில் வச்சு வளர்ப்பாங்க ஒன்று வெளியே விட்டு வளர்ப்பாங்க கூண்டில் வளர்ப்பது வந்து பிரச்சனை இல்லை அந்த இடத்த கிளீன் பண்ணிவிட்டாலே போதும் வெளியே வளர்த்து வந்து நிறையாவே பிரச்சனை இருக்கு என்னெனா இப்போ நெல் பயிறு எதாவது ஒரு பயிர் வச்சுருந்தா கோழி போய் அந்த கொத்தி அந்த பயிரை வீணாக்கிடும் வீணாக்கும்போது அந்த விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப இது வந்து நஷ்ட்டத்தை உண்டு பண்ணும் ஒரு ப பத்து கோழின்னா பிரச்சனை இல்லை ஒரு நூறு கோழி ஐநூறு கோழி வளர்க்கும் போது அது பெரிய இழப்பு கண்டிப்பாக உண்டாகும்